மற்ற கிரககங்களில் ஒ வெளிப்புற வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் நாசா இஸ்ரோ இவங்களாம் வந்து வெளி கிரகங்களை பற்றி நிறையா ஆராய்ச்சி பண்ணிட்ருக்காங்க செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்பிருக்கோம் நிலாவுக்கு விண்கலம் அனுப்பியிருக்கோம் இப்போ சூரியனுக்கூட விண்கலம் அனுப்பியிருக்கோம் ஸோ நம்ம கிரகத்தை தாண்டி சூரியனை நோக்கி போகும் போது வெப்பமயம் அதிகமாக இருக்கனால் அங்கே வாழ்கிறதுக்கு தகுதியான கிரகங்கள் இல்லை வெப்பமயத்தை விட்டு ரொம்ப தள்ளி போகும்போதும் அது குளுர் அதிகமாக இருக்கனால் அங்கே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதிகபட்சம் இங்கே செவ்வாய் ஜூபிட்டர் இதுமாதிரி கிரகங்களில் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தான் செவ்வாய்க்கு நம்ம விண்கலம் அனுப்பி செ செக் பண்ணிட்ருந்தோம் ஸோ இதை பற்றி நியூஸ் வந்து நம்ம நெ நிறையா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க நிலாவில் மனிதர்கள் தங்க முடியுமா அப்டின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்குது ஆனால் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணப்போ அதில் வந்து நான் கேள்விப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போதிக்கு அதில் நிறைய பனி படலங்கள் இருக்குது அது உருகுச்சின்னா எண்பது சென்டிமீட்ரு அளவுக்கு மழை வரும் அப்படிங்கிற நியூஸ் இப்போ ரீசென்டாக கேள்வி பட்டேன் ஸோ தண்ணி இருக்குங்கிற பட்சத்தில் அங்கே மண் வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் இருக்குங்கிற பட்சத்தில் மனிதர்கள் வாழறதுக்கு தகுதியான கிரகமாக இருக்கும் அங்கே வாழ்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு நிறைய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கலாம் இப்போதிக்கு எதுவும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஃபியூச்சரில் என்ன வேணாலும் டெவலப் ஆகலாம் ஸோ அங்கே வாழ்கிறத்துக்கான இது அமைப்பு கண்டிப்பாக இருக்குனு நான் நம்புறேன்